ஃபஸ்ட்டு டெங்கு காய்ச்சல் மலேரியா நோய்களை தடுக்கிறக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டே டயர்களோ மழைநீர் தேங்கிய தண்ணிகளோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது குளம் குட்டை அது எல்லாமே வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறணும் நம்ம வீட்டுக்கிட்டே டயர்களோ கொட்டாங்குச்சிகளோ கற்களோ இல்லை பிளாஸ்டிக் பைகளோ போட்டோம்னால் அதில் தண்ணி தேங்கி அதில் கொசுக்கள் உட்காந்துரும் அதனால அந்த மாதிரி பொருள்களில் வந்து தண்ணி தங்க விடாமல் தேங்காமல் நம்ம வந்து பாதுகாக்கணும் இது வந்து ரொம்ப சிறந்த மழைக்காலங்களில் நம்ம வீட்டு பக்கங்கள்லேயோ அக்க பக்கங்கள்லேயோ கொசுக்கள் தங்கி விடக்கூடிய அளவுக்கு வந்து மழை நீர்கள் தேங்கி கிடக்குற இடங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் சுத்தம் செஞ்சிடணும் இப்போ மழை சீசன் அப்படினு பார்த்தோம்னா வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் நம்ம வீட்டை சுற்றி பிளீச்சிங் பவுட்ரு போடுவது கொசு மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணிணா மட்டும் தான் இந்த மாதிரி கொசுக்களில் இருந்து நம்ம டெங்கு பரப்புவதோ மலேரியா பரப்புவதோ வந்து தடுக்க முடியும் ஸோ அனைவரும் மழைக்காலங்களில் நம்ம வீட்டை சுற்றி பாத் மழைநீர் தேங்காமல் வைத்துக்கொள்வதே முதல் முறையாக கடைப்பிடிக்கப்படுகிறது